எங்கள் கிராமத்தில் எல்லா வசதியுமே இருக்குது குறிப்பாக எங்கள் கிராமத்தை ஏன் பிடிக்கும்னால் ஸ்கூல் குளங்கள் இந்தமாதிரி நல்லா இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் கோயில் எல்லாமே இருக்குது இப்போ எங்கள் கிராமத்தில் எங்களுக்குத் தேவையான எல்லாமே எங்கள் கிராமத்தில் கிடைக்கும் எல்லா பொருளுக்காகவும் நாங்கள் வெளியில் போய் தான் வாங்கணும்னுட்டு இல்லை ஸோ அதனால் என்னோடய கிராமத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும்